எங்கள் பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்துக்கு வீடு பெரியப்பா சித்தி அண்ணன் அக்கா எல்லோரும் இருப்பாங்க அவங்க ராஜேஷ் அண்ணன் ராஜேஷ் அண்ணன்தான் எனக்கு எல்லாம் எப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோருமே எனக்கு பிடிக்கும் இப்போது எனக்கு பிடிச்சது அவங்க எல்லோருமே தான் அவங்க குடும்பத்தில் எல்லோருமே எனக்கு பிடிக்கும் எப்படின்னா ராஜேஷ் அண்ணன் வந்து இங்கே கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போவாங்க கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போகும்போது அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டுட்டு என் தம்பிடா அப்புடின்னு என்னை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பெருமையாக அப்புறம் என்னன்னா நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்போம் அவங்க வந்து பவுலிங் போடுவாங்க ராஜேஷ் அண்ணன் போய் பேட்டிங்கு பிடிக்க சொல்வாங்க நான் வந்து பேட்டிங் பிடிச்சிட்ருப்பேன் அவங்க பவ்லிங் போடுவாங்க அவங்க தனித்தனியாக டீம்லாம் பிரித்து கேம்லாம் விளாண்டுட்டு வருவோம் வந்தோடனே ராஜேஷ் அம்மா வந்து சித்தி எங்கள் பெரியம்மா வந்து எனக்கு சமைச்சி கொடுப்பாங்க நான் வந்து அவங்க வீட்லேயே சாப்பிட்ருவேன் அதுமாதிரி என்னன்னா நைட்டு இருப்பேனா நைட்டு டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிடுவேன் அவங்க வீட்லேயே தூங்கிடுவேன் டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்லேயே படுத்துப்பேன் தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பெரிம்மா வீட்டில் தான் தூங்கிட்ருந்தேன் அந்தமாதிரி சொல்லிவிட்டு ராஜேஷ் அண்ணா வருவாங்க காலையில் போயிட்டு எக்ஸசைஸ் மாதிரி வெளில போயிட்டு வருவோம் கலெக்டராஃபிஸ் போயிட்டு ஜாலியாக அங்கே போயிட்டு ரெண்டு ரவுண்ட்ஸை போட்டு வருவோம் வந்துவிட்டு அங்கே டீ கடையில் டீ குடிச்சுட்டு திரும்பியும் அவங்க வீட்டுக்கு வந்துருவேன் வீட்டுக்கு வந்தோடன அக்கா இருப்பாங்க அக்கா கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்புறம் அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்பா இருப்பாங்களா பெரியப்பா இருப்பாங்க அப்புறம் பெரியப்பாட்ட போயிட்டு என்ன பெரியப்பா அப்படின்னு ஸோ அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்களா அட்வைஸ் பண்ணுறத கேட்டுக்கிட்ருப்பேன் நல்லா படிக்கணும் அந்தமாரில்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரின்னு நானும் அதுக்கேற்ற மாதிரி சரிப்பா நல்லாப் படிக்கிறேன்ப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிகிட்டுருப்பேன்